இது வந்து ட்ராவல் ஏஜென்சியா ஆ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபைவ் மெம்பர்ஸ் சேர்ந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் உங்கள் ஏஜென்சியில் வந்து எவ்வளோ காஸ்ட் வரும்னு சொல்ல முடியுமா ஆ லொக்கேஷன் வந்து கேரளா பிளான் பண்ணியிருக்கோம்

ஆ கார் ஓகே அங்கே த்ரீ டேஸ் வந்து போகிற மாதிரி எவ்வளோ காஸ்ட் ஆகும் ஏதும் ஆஃபர் இருக்கா எந்த எந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வந்து தருவீங்க ஆ இப்போது ஸ்டூடண்ட்ஸுன்னு ஒரு டென் மெம்பர்ஸ் மேலே வந்தால் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆகுமா மேம் ஆ இப்போது ட்ராவல் ஏஜென்சி புக் பண்ணால் ஃபுட்டு ஸ்டேயிங்க்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணுவீங்களா ஆ ஏதோ இன்சூரன்ஸ் இந்தமாதிரி ஏதா போடுவீங்களா லேடிஸுக்கு ஓகே அப்போ ஒரு டென் மெம்பர்ஸ் போகிற மாதிரி என்ன வெஹிக்கல் வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லுங்கள் அதில் சீட்ஸ் சீட் எவ்வளோ இருக்கும்னு சொல்லுங்கள் சீட் அவைலபிள்லாம் எதுவும் இல்லையா அதுக்கு ரென்ட் வந்து எவ்வளோ ஆ த்ரீ டேஸுக்குமே வெயிட்டிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்தே ஃபைவ் தவுசண்ட் தானா ரூமுக்கெல்லாம் ரென்ட் எவ்வளோ நீங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்களா என்ன மாதிரி காட்டேஜா இல்லை ரெஸ்டாரண்ட் அந்தமாதிரி புக் பண்ணுவீங்களா டிஸ்கவுண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பீங்க ஆ ஓக் ஆ ஆ ஓகே நான் என்னனு கன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம் ஆ தேங்க்யூ